விவசாயத்துக்கு எங்களுக்கு பிடிச்ச அம்சம் என்ன கேட்டீங்கன்னா பயிர் சாகுபடி தான் அந்த காலத்தில் வந்து எப்படின்னா மாடு வச்சி உழவு ஓட்டி இயற்கை உரங்களை போட்டு நாங்கள் அப்போ விவசாயம் செஞ்சோம் இந்த காலத்தில் எப்படி பண்ணுறாங்கன்னா டிராக்ட்ரு ஒரு யூரியா பொட்டாஷியம் கால்ஷியம் இதெலாம் போட்டு பண்ணுறாங்க இதனால் பூமி சீர்கேடு அழிகிறது விவசாயமே இன்னைக்கு ஏ திருப்தி இல்லை அந்த காலத்தில் எப்படின்னா அந்த காலத்தில் மாட்டை வச்சி ஓட்டிகிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான எடுத்து வச்சிட்டு மற்ற பை ஏ நெல்களை வந்து விற்றுருவோம் இது வந்து எங்களுக்கு லாபமும் கிடச்சிது சந்தோஷமாகவும் இருந்தோம் இந்த காலத்தில் வந்து எப்படின்னா நஷ்டமாக தான் இருக்கு விவசாயம் சார்ந்ததே பிடிக்கல மகிழ்ச்சி தருவதில்லை பெட்ரோல் விலை அதிகமாகிவிட்டது யூரியா விலை அதிகமாகிவிட்டது எல்லாத்துக்கும் விலை அதிகமாகிவிட்டது கவுர்மெண்ட் சொல்லுற விலைக்கே நாங்கள் வந்து போகறோம் இது இதனால விவசாயம் வந்து நஷ்டம்தான் அடையிறாங்க எங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்குனா அந்த காலத்தில் விவசாயமே எங்க பிடிச்சிருக்கு சின்ன சின்ன பயிர்கள் எல்லாம் இருக்கிறது தண்ணி கட்டுறதோ குடும்பத்தோட பழகி போகறதோ விவசாயம் பண்ணுறதும் எங்களுக்கு பிடிச்சி இருக்கு இந்த காலத்தில் எல்லாமே அவங்கவுங்க தொழிலை தான் பார்க்குறாங்க விவசாயத்தை எல்லாமே மறந்துடுறாங்க எனக்கு வந்து பிடிச்சி இருக்கு எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்தை விவசாயம்தான் எங்க பிடிச்சிருக்கு